இன்றைய கல்வி முறையில் மாணவர்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகள்லாம் எப்படிலாம் பார்த்தீங்கனா நீட் எக்ஸாம் கொடுத்துருக்குறதால் நிறையா மாணவர்கள் வந்து இலவசமாக இந்த மருத்துவ படிப்பு படிக்க முடியாமல் நிறைய போய்கிட்டுருக்கு அதே மாரி விவசாயத்தில் இருக்கவங்க அதோட அருமை கல்வியோடு அருமை என்னென்னு தெரியலை ஒரு சில இடத்துல தான் தெரியுது ஒரு சில இடத்துல தெரிய தெரிய மாட்டேங்குது அது சரியாக சரி பண்ணணும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற அப்பா அம்மா மாணவர்களை நல்லா படிக்க வைக்கணும் ஏன்னால் பணம் இருந்தால் பறிச்சுடுவாங்க பொருள் இருந்தால் பிடிக்கிடுவாங்க ஆனால் கல்வி ஒருத்தர் வர் கிட்டே இருந்துச்சுன்னால் அந்த குடும்பமே நல்லாயிருக்கும் ஒரு வீட்டில் பெண் படித்தானா அந்த குடும்பமே படித்த மாதிரி ஆனால் பெண்களை யாரும் ஒழுங்காக படிகிறதில்ல பன்னெண்டாவது முடித்தோன்னே உடனே எல்லாேரும் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறோம் அதுவும் பசங்கள் இப்பெல்லாம் நிறைய போதை பழக்கங்கள் அடிமை ஆகிட்டு வராங்க அந்த அடிமையெல்லாம் ஃபுல்லாக தடுத்து மாணவர்கள் கண்டிஷன் போடணும் அதே மாணவர்கள் ஒவ்வொரு பெற்றோர்களும் பள்ளிக்கு போய்விட்டு என்ன படிக்கிறாங்க வாரத்தில் மாதத்துல ஒரு நாள் என்ன படிக்கிறாங்களா அப்படின்ட்டு அவங்க வாத்தியார் கிட்டே போய்விட்டு செக் பண்ணணும் என்ன லெவலில் படிக்கிறாங்க வேறு வீல்ல படிக்கிறாங்களா இங்கே சுற்றுறான போகிறானா வரானான்ட்டு அந்த ஸ்கூல் வாத்தியார்கிட்டே அப்பப்போ கேட்கணும் ப்ளஸ்சு அவங்க கிராமத்தில் இருந்தாங்கனால் அங்கள அதிகமாக வேலை வாங்கக் கூடாது முடிஞ்சளவுக்கு மாணவர்கள் என்ன விருப்பப்பட்டு படிக்கிறாங்களோ அந்த படிப்பு முடிஞ்சளவுக்கு படிக்க வைக்கணும் ஏன் நான் டாக்டராக படிக்கணுன்னு ஆசைப்பட்டேன் என்னால் முடியலை என் பையனா அந்த படிக்கணும் அப்படினு நினைக்கிறது தப்பு ஆனால் பையன் நான் இன்ஜினியர் ஆகணுன்னு ஆசைப்பட்டுருப்பான் நான் ஒரு கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படினு ஆசைப்பட்டுருப்பான் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ம் அவங்க போக்கில் நம்ம அவங்கள விடணும் அதே மாரி அவங்க நம்ம கன்ட்ரோல் குள்ளே வச்சுட்டுருக்குணும் கரெக்டாக எப்படி போகிறான் கரெக்டாக வராங்களா போகிறாங்களா எங்கே சுற்றுறாங்க எவ்வளோ நேரம் ஃபோனை நோண்டுறாங்க அப்படின்ட்டு இந்த கல்விக்கு பார்த்தீங்கனா பாதி பிரச்சினையா நிற்கிறது இந்த ஃபோனு தான் நைடெலாம் கேம்மு விளையாட்டிட்டு ஃப்ரீ ஃபையருகிற ஒரு கேம் விளையாடிட்டு நிறைய பேர் படிக்க நேரம் இல்லாமல் வாழ்க்கைய தொலைச்சுட்டு போகிறாங்க உடல் நிலை பாதிக்குது இதனால அதனால பெற்றோர்கள் தான் முழு கவனம் செலுத்தி அதை கண்காணிக்கணும்